தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கா மக்கள் செய்யுற தொழில் அப்படி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னால் விவசாயம் விவசாயம் விவசாயம் பா பண்ணுறனால தான் பொருளாதாரம் விவசாயத்து மூலமாக தான் பொருளாதாரம் நம்ம பொருளாதாரம் அதிகமாகுது பொருளாத்த நிர்ணயித்ததுக்கே இந்த விவசாயம்தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது விவசாயம் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது நான் நம்மளோடு வாழ்க்கைக்கு நம்மளோடு வாழ்க்கை அடுத்த வா வாழ்க்கைக்கு வாழ்க்கை முறைக்கு இந்த தொழில் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது விவசாயம் பண்ணிணா மட்டும்தான் வேளாண்மை அதிகரிக்கும் விவசாயத்து மூலமாக ஏ நிறையா பேர் விவசாயம் மூலயமா நிறையா வே வேலை கிடைக்கிது அவங்களுக்குலாம் தொழில் வேலைவாய்ப்பு பொருளாதார பொருளாதாரம் அதிகரிக்கிது பொருளாதாரத்தோடய பங்கு அப்படின்னா போ பொருளாதாரம் அதிகரிக்கிறனாலே தான் மா நமக்கு பொருளாதாரம் அதிகரிக்கிறனாலே தான் நமக்கு நிறைய ரே நன்மைகளெலாம் நிலைக்கிது